மொபைல் செல்லரா லாஸ்ட்டாக வந்த ஆன்ட்ராய்ட் மொபைல் ஃபோனு என்னென்ன மாடலில் இருக்குது எங் எங்களுக்கு வந்து ரெட்மியில் என்ன இருக்குது அது என்னென்ன ப்ராண்ட்

ம் ம் ம் ம்

ஓகே ப்ரோ ம் ம் ம் சாம்சாங்கில் ப்ரோ சாம் ம் ம் ஆ பார்த்து

ம் ம் ம் ஆ நான் எதுக்கு சாம்சாங் கேட்குறேன்னா அதில் கேமரா வந்து நல்லாயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் தான் நான் கேக் அதிலேயே ஆ

ம் ம் ஆமாம் ம் ம் ம் ம் ஓகே ப்ரோ ஓ ஓ ஆ ஓகே ப்ரோ அது பட்ஜெட் எவ்வளோ ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ம் ம் ம் சரி ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ